எனக்கு எனக்கு கிரிக்கெட்டில் பிடிச்ச விளையாட்டு வீரர் வந்து விராட் கோலி அவரு வந்து அவரோட லீடர்ஷிப் பண்ணுற இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு வந்து வேர்ல்டு லெவலில் வந்து மூணாவது இடத்துலியும் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் முதல் இடத்துலியும் இருக்கார் ஸ்போட்ஸ்சில் அவரு வந்து ஒரு டீமை எப்படி வச்சு மெயிண்டென் பண்ணணும் அப்படின்றதுக்கு கரெட்டாக லீட் பண்ணி கொண்டுட்டுப் போவார் அவர் வந்து இன்ஸ்ட்டா ஃபாலோவர்ஸ்சு அதிகமாக வச்சுருக்காரு இன்ஸ்ட்டாவில் அவர்தான் ஃபஸ்ட்டு இடத்துல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கார் அவரை சந்தித்தால் வந்து அந்த டீமில் என்னை சேர்த்துக்குறீங்களா அப்படின்ற மாதிரி போய் கேட்பேன்